நாங்கள் சிறுவைகுண்டத்தில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிவிட்டு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவோம் ஆற்றுல எல்லாரும் பார்த்துட்டு குளிக்கணும்பாங்க குளிக்க கூட்டிகிட்டு போவோம் குளிச்சிவிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூத்துக்குடிக்கு போவோம் தூத்துக்குடியில வந்து கடற்கரை இடம்லாம் போய் சுற்றி காமிப்போம் அதுக்கப்புறம் பீச்சிக்கு போவோம் அதுக்கப்புறம் சி சினிமாவுக்கும் கூட்டிகிட்டு போவோம் வேறு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டு அது திருப்பி திருநெல்வேலிக்கு போவோம் திருநெல்வேலிக்கு போயிவிட்டு அங்கே தியேட்டரில் படம் பார்த்துட்டு திருப்பி வந்து ஒரு கடைல எல்லாம் போய் சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்துவிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போவோம் கூட்டிக்கிட்டு போயிவிட்டு அங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவாங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நவதிருப்பதின்னு ஒரு கோயில் அங்கே எல்லா இடமும் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவோம் கோயில் அவாங்க கும்பிட கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போயிவிட்டு அதுக்கப்புறம் வருவோம் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நல்ல ஒரு ஆற்றுல திருப்பியும் குளிக்கணும்பாங்க குளிச்சிவிட்டு மறுடியும் வந்து கூட்டிகிட்டு வருவோம்